நான் வந்து சூரிய நி நிகழ்வுகள் அதாவது கிரகணத்தை நான் பார்த்து இருக்கேன் ஆனால் வால் நட்சத்திரத்தை நான் இதுவரைக்கும் பார்த்தது இல்லை ஆனால் அது பார்க்குணுன்னு ரொம்ப எனக்கு ஆசை கிரகணம் வந்து ஒரு டைம் வந்து நாங்கள் நேரில் பார்த்து இருக்கோம் எப்படி அப்படின்னா நாங்கள் வேளாங்கண்ணி கோயிலுக்கு வந்து அங்கே போய் இருந்தோம் அப்போ போனப்போ பார்த்தீங்கன்னா இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு அன்னைக்கு சொன்னாங்க ஸோ அந்த கிரகணம் எப்படி இருக்கும்னு பார்க்குறதுக்கு நாங்கள் ரொம்ப வியப்போடு வந்து பார்த்துட்டு இருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சூரிய நிகழ்வு வந்து எப்படி இருக்குன்னால் அது பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமாக ரொம்ப அழகா இருந்தது அந்த கிரகணம் வரும் போது பார்த்தீங்கன்னா அந்த சூரியனோடய கதிர்வீச்சுக்கு மேலே அந்த கிரகணம் வரும் போது அந்த சூரியனை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மறைக்க கூடிய அந்த நிகழ்வுகள நாங்கள் பார்த்தோம் அதை மறைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த சூரியனே முழுமையா அது மறைஞ்சி ஒரு இருட்டு சூழ்ற ஒரு இதுக்கு கொண்டு வர வரைக்கும் நாங்கள் அதை பார்த்துட்டு இருந்தோம் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் வியப்பாகவும் இருந்தது அந்த கிரகணத்தை பார்த்தீங்க அப்படின்னா நான் அது தான் முதல் டைம் பார்த்தேன் நான் அது எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்தது ஆனால் இதை போல் எனக்கு வே அதேமாதிரி இந்த வால் நட்சத்திரம் பார்க்க எனக்கு ஆசை ஆனால் நான் நேரில் பார்த்தது இல்லை புக்கில் நான் படித்து இருக்கேன் இது எப்படி இருக்கும் அதோடய செயல்பாடு என்ன அதனால் என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு அதேமாதிரி கிரகணத்தையும் நான் நிறைய விதமான கிரணங்கள் அதில் சொல்கிறாங்க சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் சந்திர கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருக்கும்னு அது பார்க்குறதுக்கு எனக்கும் ஒரு விருப்பம் உண்டு நான் வந்து அதையும் புக்கில் படித்து தான் தெரிஞ்சுகிட்டேன் இந்த கிரகணங்களெல்லாம் இப்படிலாம் உண்டு இந்த கிரகணங்கள் வரும் போது சூரியன் சந்திரன் வந்து இப்படியா இருக்கும் அப்படின்ற நிகழ்வுகள வந்து நான் புக்கு மூலயமா படித்து தான் தெரிஞ்சுகிட்டேன் ஆனால் இது எல்லாம் நேரில் பார்க்கும் போது இதனுடைய அனுபவத்தை நாங்கள் வந்து பெறணும்னு ரொம்ப எனக்கு ஆசை ஆனால் இந்த வால் நட்சத்திரம் அதோடய செயல்பாடுகள் வந்து புக்கில் படிக்கும் போது ரொம்ப ஆச்சிரியமாக இருந்தது அது பார்க்குறக்கே அதை படிக்கும் போதே ஒரு விருப்பத்தோடு இன்னுமும் இதில் என்ன இருக்குது தெரிஞ்சுக்கணும் இதில் இன்னும் என்னெல்லாம் பண்ண இது என்னெல்லாம் பண்ணும் இந்த வால் நட்சத்திரத்தை என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து நான் அதிகமாக அந்த புக் மூலயமா தான் தெரிஞ்சுகிட்டேன் ஆனால் அதே மாதிரி இந்த கிரகணமும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு இது வந்து இந்த சூரிய கதிர்வீச்சில் இருந்து வரும் போது அது கொஞ்சம் இது ரொம்பவே வேறுபாடாக இருக்குது அதை பார்ப்பதற்கு மிகவும் அழகா இருக்குது ஆனால் ஒரு சமயம் பார்க்கும் போது அதோடய அந்த சூரியனே மறைக்க கூடிய அளவில் அந்த வெப்பத்தன்மை ஏ மறைக்கக்கூடிய அளவில் இந்த கிரகணம் இருக்குன்னும் போது அது வந்து ஒரு நெகிழ்ப்பூட்டுது கண்டிப்பாக அந்த நெகிழ்பு வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம இப்படி பார்க்க முடியாத ஒரு சூரியனையே நம்ம இப்படி பார்க்கும் போது அந்த சூரியனை சுற்றிலும் அந்த கிரகணம் வந்து அந்த காட்சி அளிக்கும் போது அது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக தெரியுது அதை பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம பார்த்து ரசிக்கணும்னு தோணுது ஆனால் ஒரு சிலர் அதை பற்றி சொல்லும் போது ஒரு விதமான நிகழ்வுகள் நடந்துவிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் கூட இருக்குது ஆனால் புக்கில் படிக்கும் போது அதனுடைய வித்தியாசங்கள் அதனுடைய அதிசயங்கள் அதனால் என்னெல்லாம் ஏற்படுகிறது அப்படின்றத நாங்கள் வந்து நிறையவே அதை வந்து படித்து நான் தெரிஞ்சுருக்கேன் எனக்கு அது போன்ற வால் நட்சத்திரம் பற்றியும் நான் புக்கில் படித்து தான் தெரிஞ்சு இருக்கேன் எனக்கு நான் நேரில் வால் நட்சத்திரத்தை பார்த்தது இல்லை இது வரையிலும்